ஹலோ ப்ளேஸ்மண்ட் ஆஃபீஸ்ங்களா ஆ ஆமாங்க மேம் நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுருக்கேன் ஏ நான் ஒர்க் தேடிட்டுருக்கன் அதான் மேம் ஃபோன் பண்ணிணேன் ஃபாரினில் ஒர்க் பார்க்குறதா ஐடியாவில் இருக்கேன் மேம் ஆ ஆமாம் மேம் நான் டிவிஎஸ் கம்பெனியில் சிக்ஸ் மந்த் வேலை பார்த்துருக்கேன் ஆ இருக்குது மேம் சர்டிபிக்கேட் இருக்குது ஆ சரிங்க மேம் ம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகே மேம் ஆமாம் மேம் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணித்தாங்க மேம் ஹாஸ்ட்டல் அந்த மாதிரி இல்லை ரூம்மா அப்படி ஏன் மேம் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி பிடிக்கிறீங்க அப்டிங்களா மேம் ம் சேஃப்டியா மேம் இங்க இப்போ கம்பெனியில் சப்போஸ் எங்களுக்கு எதாச்சும் ஆகிடுச்சின்னா அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லை அப்படி வெளியே கூட்டிகிட்டு போய் தான் பார்க்குற மாதிரி இருக்குமாம் ஆ ஓகே மேம் ஐடி கார்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணிண உடனவா இல்லை ஒன் மந்த் அப்படி ஆகுமாம் மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகே மேம் இப்போ இந்த ஒன் வீக்கில் ஜாயின் பண்ணுறேன் இந்த ஒன் வீக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கா மேம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் மேம்